நாங்கள் வந்துங்க அந்த கால கட்டத்திலல்லாம் மீன் பிடிக்கறக்கு போவோங்க மீன் எல்லாம் நிறைய மீன் கிடைக்குங்க வலை வீசு வலை தூண்டி இதெல்லாம் போட்டு மீன் பிடிப்போங்க மீன் நிறைய மீன் கிடைக்குங்க நாங்கள் பசங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து போய் பிடிச்சிட்டு வர்றோங்க எல்லாமே மீன் ஆக்குவோம் மீனு ஆக்கினாலும் அந்த மீன் நல்ல மணமாக இருக்குங்கள் சாப்பிடறக்கும் நல்ல டேஸ்டாக இருக்குங்கள் அந்த மீனு கழுவும் போது அறுக்கும் போது ரத்தம் வருங்க அந்த மாதிரி எல்லாம் அந்த காலகட்டத்தில் மீன் இருந்ததுங்கள் சாப்பிடறக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்கள் ஆனால் இந்த காலகட்டத்திலேயும் வந்துங்க ஆத்தில் தண்ணி வர்ற தண்ணி நிறைய கழிவு தண்ணி சேர்றதனால ஆத்தில் வர்ற மீனும் சரியில்லைங்க நாங்கள் மீன் பிடிக்கறக்கு போனாலும் மீன் அதிகமாக கிடைக்கிறதில்ல இப்படியே இருந்ததுனால் இந்த மீனுங்கிற ஒரு இதே ஜனங்களும் சாப்படறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிருங்கள் அதே சமயம் ஆறும் சுத்தமாக இருக்கணுங்க அதே இந்த கால கட்டத்தில் தொழிலுனா அந்தக் காலத்தில் மீனெல்லாம் பிடிச்சு வெளியில் நாங்கள் வித்துகிட்டு இருந்தோம் நல்ல காசு கிடச்சுது இந்த கால கட்டத்தில் மீன் பிடிச்சதுனா பிடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மீன் கெட்டு போகுதுங்கள் அதுக்கு ஐஸு போட்டு அதெல்லாம் போட்டுதான் விற்கிறாங்க அதெல்லாம் போட்டு விக்கும்போது ஜனங்களுக்கு மீனுடைய சக்தியன்னு எதுவுமே கிடைக்காதுங்க அதெல்லாம் வேஸ்ட்தானுங்க ஆகும்